நான் என்னோடய சின்ன வயசிலெல்லாம் நிறைய பறவைகளை பார்த்துருக்குறேன் அதில் சிட்டுக்குருவியெலாம் நிறைய பார்த்துருக்குறேன் சிட்டுக்குருவியெலாம் அழிஞ்சிப் போச்சு செல்ஃபோன் டவர்லாம் நிறைய வந்ததால் இப்போ வந்து சிட்டுக்குருவிகள்லாம் நிறைய அழிஞ்சிப்போச்சு காகம்லாம் கூட நிறைய வெளியில வர்றதில்லை வெயில் வெயிலோட தாக்கத்தால் வெளியில வர்றதில்லை காலையில் வந்து உடனே கூண்டில் அடைஞ்சிடுச்சி மாலையில் தான் வெளியில வருது இப்போல்லாம் பறவைகளையெல்லாம் பார்க்கணுன்னா பறவை சரணாலயத்தில் தான் போய் பார்க்க வேண்டி இருக்குது பறவைகள் அழிஞ்சு வர்றதை தடுக்கணும்னால் அவங்கவுங்க வீட்டில் தண்ணி திணை அரிசி இதை மாதிரி எல்லாம் வச்சால் பறவைகள் அழியாமல் தடுக்கலாம் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயில் பக்கத்தில் இருக்கிற மலைப்பகுதியிலலாம் பட்டாம்பூச்சி நிறைய பார்க்கலாம் இதெல்லாம் மழைக்காலத்துக்கு அப்புறம் தான் நிறைய வரும் புளூ டைகர் காமன் க்ரோ இந்தப் பட்டாம்பூச்சிலாம் நான் நிறைய பார்த்துருக்கேன்